உள்ளூர் மக்கள் வந்து மதங்களை பின்பற்றிகிட்டு தான் இருக்காங்கங்க ஏன்னா உள்ளூர் அப்படிங்கிறதே பார்த்திங்கனா சொந்த பந்தங்களோட கூடிய ஒரு வாழ்கை முறைய தான் அமைச்சிருப்பாங்க சமூக ஒற்றுமை இருக்கும்ங்க இப்போ இந்துக்கள் வழிப்பாடுனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா சிவன் கோவில் பெருமாள் கோவில் விநாயகர் கோவில்களுக்கு போகிறது இதுக்கான பண்டிகைகள் போடுறது அந்த பண்டிகைகள்ள அவங்க கலந்துக்கிறது அதுக்கான நேர்த்திக்கடன்கள் செலுத்துகிறது எல்லாமே கண்டிப்பாக நடந்திட்டு தாங்க இருக்குது அதேப்போல எங்க ஏரியாவில் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்குறாங்க அவங்க பார்த்திங்கனா தர்காவுக்கு போகிறது அதேப்போல் அவங்க ரம்ஜான் பண்டிகைகள் கொண்டாடும்போது எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறது அவங்க எங்களுக்காக சேர்த்து தொழுகிறது குழந்தைகளுக்கு உடல்நிலை சரி இல்லைனா தர்கால போய் பாடம் போட்டுட்டு வருதுன்னு போவாங்க அவங்க அதற்கான சில தீர்த்தங்கள் புனித நீரெல்லாம் கொடுத்து குழந்தைங்களுக்கு உடல் பெரியவங்களுக்கு உடல் நிலை சரியில்லைனா அவங்க பார்த்துக்கிறது இது எல்லாமே நடக்குதுங்க அதேப்போல கிறிஸ்துவ சமயத்து சமயத்ததினர் மற்ற ஊருகள்லேருந்து வந்து இங்கே இருக்க கூடிய அதாவது மலையாளம் நாடு ஆந்திராவில் இருந்து வர பீப்புல்ஸ் மற்ற மொழிகள் பேசுகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனா உள்ளூர்கள்ல வந்து பெரிய பிரச்சனைகள் எதும் ஏற்பட்டுக்கிறதெல்லாம் கிடையாதுங்க எங்க ஊரை பொருத்த வரைக்கும் எல்லாமே சுமுகமாகவும் எல்லாரும் ஒற்றுமையோடுதாங்க இருக்குறாங்க சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்கிறவங்களால வேணா சில பிரச்சனைகள் ஏற்படலாமே தவிர மற்றப்படி மதங்களை வச்சு இங்கே பிரச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிதாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகள்ங்கிறது மதங்களை வச்சு வரது இல்லைங்க மனிதர்களை வச்சு தான் வருது மனிதர்களால் தான் உருவாக்கபடுதே தவிர மதங்கள் இதுக்கு ஒரு காரணம் இல்லை அப்படிங்குறது தான் என்னோடய எண்ணம் இது வரைக்கும் அவங்கவங்க அவங்கவங்களுக்கு உண்டான மதங்களையும் வேலைகளையும் அவங்க கரெக்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து எல்லாமே நல்லா போய்ட்டு இருக்குதுங்க